இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்துகிட்டிங்கனா சுற்றுலாத்தலத்தை பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலன்னா பார்க்கிங் இருக்கு எல்லாம் இருக்கு தான் இப்போது வந்து ரீசெண்டாக வந்து லண்டன் பிரிட்ஜி டிஸ்னின்னு ஒரு ரெண்டு இது போட்டுருந்தாங்க பொழுதுப்போக்கு நிகழ்ச்சி போட்டுருந்தாங்க இப்போ பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் வந்து இப்போ டிஸ்னில பார்த்தீங்கன்னா நிறையா மிருகங்களை வைச்சி இந்த கம்ப்யூட்டர் மூலமா தலையை அசைக்கிற மாதிரியும் இந்த முதலை தலையை தூக்குகிற மாதிரியும் யானை கையை ஆட்டுற மாரியும் அந்த மாதிரி பண்ணி சாமி சாய்பாபா ஃபோட்டோலாம் வெச்சுருந்தாங்க இந்த மாதிரி தலையை ஆட்டுற மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லாயிருந்தது பாக்கிறதுக்கு பசங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அடுத்து வந்து லண்டன் பிரிட்ஜி லண்டன் பிரிட்ஜுனா அதேமாரி ஷெட் போட்டுருந்தாங்க லண்டன் மாதிரியே ஷெட் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அதுலேயும் நிறையா அப்துல்கலாம் ஃபோட்டோ நிறையா ஐட்டம்லாம் நிறையா வெச்சுருந்தாங்க அதுமாதிரி அவரு கொடுக்கற மாதிரி இந்த காளை விளையாடுகிற மாதிரி இந்த நிழல் படம் எடுப்பாங்கல்லையா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அது பசங்களுக்கு நல்லா பொழுதுப்போக்காக இருந்துச்சு நாங்களும் பசங்களை கூட்டு போய் நல்லா சுற்றுலாத்தலமாக நல்லா என்ஜாய் பண்ணோம் அது ரெண்டும் நல்லா இன்ட்ரஸ்ட்டாக போச்சி நல்லாயிருந்துச்சி